எங்கள் பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் டிவி தான் அதிகமாக பார்த்துக்கிட்ருப்பாங்க ஆனால் இப்போ ஃபோனில் அவ்வளோக்கு யூடியூப்பில் சார்ட்ஸு போடுறது இல்லை டிவி நியூஸ் போடுறது சமையல் வீடியோ இல்லாட்டி வரையுங் வரைஞ்சி அதை வீடியோவாக போடுறது இந்த மாதிரி நிறையா கன்டென்ட்டு வச்சு வீடியோஸ் போடுறாங்க அதே இப்போ பொழுதுபோக்காவே ஒரு வேலையாக செய்கிறாங்க அதுல வந்து வருமானமும் வருது என்டர்டெய்னிங்கும் கிடைக்கிது இப்போ யாரும் டிவியிலேயும் அவ்வளோக்கு படத்தெல்லாம் பார்க்க விரும்ப மாட்டிக்கிறாங்க ஓடிடரியில் ரிலீஸாகிற படத்தையே எல்லாம் பார்க்கறாங்க தேட்ருக்கு போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஆர்வலாம் இப்போ குறஞ்சிருச்சி தேட்ருக்கு சில பேர் போனாலும் நிறையா பேர் விரும்ப மாட்டிக்கிறாங்க அங்க கொஞ்சம் நாய்ஸாருக்கும் நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓடிடியில் வர படத்தையே எல்லாம் டௌன்லோடு பண்ணிப் பார்க்க ஆரம்மிச்சுட்டாங்க இந்த மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இன்னும் டிஜிட்டலாகவே போயிட்டுருக்கு முன்னாடிலாம் வானொலி கேட்டாங்கள் அதுக்கப்புறோம் டிவி வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு இப்போ எல்இடி டிவி வர ஆரமிச்சிச்சு அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி காலம் மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொழுதுபோக்கையும் மக்கள் மாற்றுறாங்க இது தான் என் கருத்து